எனக்கு வந்து ஸ்போட்ஸில் வந்து பார்வையாளராகவோ பங்கேற்பாளராகவோ நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு பதினஞ்சு வயது இருக்கும்போது நான் டென்த் படிச்சுட்டிருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து ஸ்போட்ஸ் ஏதாச்சும் சூஸ் பண்ண சொன்னாங்க எனக்கு ஷட்டுல் பிடிக்கும்ன்றதனாலே ஷட்டுல் சூஸ் பண்ணிணேன் ஸ்கூலில் வந்து நான் ஸ்கூல்லிமே நிறைய காம்படிஷனெலாம் வச்சு பிரைஸ் கொடுப்பாங்க எல்லாத்துலையுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ் அந்த மாதிரி வின் பண்ணிட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன்க்கு வந்து ஸ்கூலில் இருந்து கூப்டுட்டு போனாங்க என்கூட வந்து நாலு பேர் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோருமே விளையாடிட்டுருக்கும் போது என் கூட இருந்த மூணு பேரும் வந்து அவுட் ஆயிட்டாங்க என்கூட வந்து அதர் ஸ்டேட் பொண்ணு ஒருத்தவங்க விளையாடிட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்பவே நெர்வஸாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸாவது வின் பண்ணிடணும் அப்படின்றதனால ரொம்பவே ஆர்வமாக விளையாடிகிட்ருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து வின் பண்ணிவிட்டேன் செகண்ட் பிரைஸ் தான் வின் பண்ணிணேன் என்ன ஒரு பாயிண்ட்டில் வந்து விட்டதினால எனக்கு ஃபஸ்ட் பிரைஸ் இல்லாமல் செகண்ட் பிரைஸ் கெடைச்சுது இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் இது அடுத்தது வந்து பார்வை பங்கு பார்வையாளராக என்னோடய சின்ன வயதுல வந்து எனக்கு ஒரு பத்து வயது இருக்கும்போது எங்கள் அப்பா கூட வந்து கிரிக்கெட் பார்த்துட்டிருந்தேன் அப்போ வந்து ஸ்ரீலங்கா வெஸ் இந்தியா விளையாடிகிட்டிருந்தாங்க கிரிக்கெட்டில் வந்து தோனி வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்கும்போது அவர் வந்து அவுட் ஆகுற கண்டிஷனில் இருந்தாலும் லாஸ்ட் பாலில் வந்து சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணிணாரு இது வந்து ரொம்பவே ஹேப்பியாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய நிறைய தடவை எங்கள் அப்பா கூட கிரிக்கெட் பார்த்து நான் எத்தனையோ தடவை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன் இது மாதிரி இந்த கேம் மட்டும் இல்லாமல் நான் ஃபுட்பால் பாஸ்கெட் பால் இந்த மாதிரி விளையாட்டுமே வந்து எங்கள் அப்பா கூட பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன்